தமிழ்நாட்டில் பொதுவாக உள்ள சில முக்கிய கலாச்சார மூட பழக்கங்கள் சமூக மரபுகளும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மூடப்பழக்கமாக வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதுக்கு படிப்பு இப்போது கல்யாணம் பண்ணிகிட்டு போகிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அது தவறுங்க பெ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குகிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது பெண்கள் படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்கள் வந்து எவ்வளோ ஒரு ராஜியமாக அராஜகம் பண்ணுறாங்க பொம்பளைங்களை அவ்வளோ ஒரு அடிமையாக கீழ்த்தனம் பண்ணுறாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அதே பெண்கள் படிச்சுருந்தா அவங்களோடய திறமைக்கி ஏற்ற மாதிரி முன்னேறுவாங்க அவங்களுக்குன்னு நிறைய வந்து திறமைகள் இருக்குது பெண்களுக்கு அவங்கள படிக்க விட்டு அவங்கள ஒரு ஜா ஒரு வேலைக்கு போக வச்சு அவங்கள பார்த்தாலே அவ்வளோ சாதிப்பாங்க பெண்கள் ஆண்களை விட பெண்கள் சாதிக்கிறத்துக்கு நிறையாவே இருக்குது ஆனால் நம்ம ஊரில் எல்லாேருமே நிறைய கிராமத்தில் வந்து என்ன பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணிகிட்டு போகிற பிள்ளைக்கி எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி அந்த ப பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கையே வீணாக்கி நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களோடைய சந்தோஷத்துக்காக பிள்ளைங்களை வந்து அடிமையாக்கி அவங்களை படிக்க விடாத தடுத்து அவர்களோடைய வாழ்க்கையை பாழாக்கி கெடுத்துடுறாங்க அதனால் நிறைய பெண்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பாதித்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவங்க சொந்த காலிலே அவங்க நிற்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமைய ஏற்பட்டு இன்றைக்கி ஒரு ஒரு நிமிஷமும் நினைச்சி பார்த்து அழுகிறாங்க நம்ம அப்பா அம்மா ஏன் நம்மள படிக்க வைக்காது விட்டுவிட்டாங்க நம்மள படிக்க வச்சுருந்தா இன்றைக்கி நாமளும் நல்ல வேலைக்கு போகலாம் நாமளும் சம்பாதிக்கலாமே நம்ம வீட்டுக்காரரை நம்பி நம்ம இருக்கணுன்னு அவசியம் இல்லையே அப்படின் சொல்லிவிட்லாமா அவங்க வீட்டுக்காரரை சார்ந்து வாழ்கிற நிலைமைக்கி அவங்க ஆகிட்டாங்க இதே தனித்தனியாக அவுங்கவங்களுக்கும் படிப்பு திறமை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவுங்கவங்களும் படித்து முன்னேறுவாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு மூடப்பழக்கங்களை வந்து இந்த மரபை வந்து நாம் என்ன பண்ணணும் மாற்றணுன் சொல்லி நாங்கள் கேட்ருக்